நோய் தடிக் நோய் தடுக்கிறதுன்னா பராமரிக்கிறது என்ன பார்த்திங்கன்னா காய்ச்சல் வரத்துக்கு இல்லாம காய்ச்சல் வரத்துக்கு இல்லாம சுடு தண்ணி வச்சி நல்ல தண்ணியும் வருது நம்ம ஒரு டையம் மருந்து வாசம் அடிக்கிது ஒரு டைம் மருந்து வாசம் இல்லாம இருக்குது அது மழை வந்தால் நம்ம சளி புடிக்காம இருக்கிறத்துக்கு சுடு தண்ணி வச்சி குடிப்போம் இன்னொன்று சுடு தண்ணியில் சீரகம் சீரகம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம குடிப்போம் உடம்புக்கு ஆரோக்கியமாக ம மறுபடி என்னென்னா காய்ச்சல் வர கொசு வராத இருக்கிறதுக்கு வந்து வீடு சுற்றி நம்ம சுத்தமாக வச்சிப்போம் எங்கே எங்கே தண்ணி தேங்குதோ அங்கே வந்து தேங்கிறத்துக்குள்ளாற நம்ம ம மழை வந் மர மழை வர காலத் காலத்தில் தண்ணி எடுத்துவுட்டுருவோம் உரல்லேயும் சரி வேற டப்பா டயரு இதில் வந்து தண்ணி தேங்கிறத்துக்கு இல்லாம நம்ம பாதுகாக்கணும் அது தான் வந்து கொ தண்ணி தேங்குச்சினா கொசு வரும் தண்ணி இல்லைன்னா கொசு வராது இன்னொன்று ஒடம்பு ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ தான்